மொதல் முதல் கோவிட்டு நைன்டினில் பார்த்தீங்கனா லாக் டவுன் அப்படினு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு புதுசான ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துச்சு ஒரு பயம் சார்ந்த ஒரு உயிர் உயிர் பயம் தான் அதிகமாக எல்லா மக்கள் கிட்டேயும் இருந்துச்சு வெளிநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கனா இந்த செய்தியில் எல்லாம் கேட்கும் போது உயிர் பயம் வந்து அதிகமாக வந்து காணப்பட்டுச்சு உயிர் பயம் அப்படின்னு சொல்வது பார்த்தீங்கனா நம்ம இந்த வியாதி வந்து புதுசாக இருக்கிறனால வந்து ரொம்ப பயந்த சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு இ இந்த கோவிட்னால் வந்து இறப்பு விகிதம் பார்த்தீங்கனா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவிட் டயத்தில் லாக் டவுன் சமயத்தில் வந்து அப்படி இருந்துச்சு ரெண்டாவது லாக் டவுன்லேயும் வந்து நம்மளோட சொந்தங்களும் அல்லது நண்பர்களின் சில பேருத்த வந்து இழக்க வேண்டிய சூழ்நில வந்து கோவிட் நைன்ட்டில் இருந்துச்சு அந்த டைமில் கொஞ்சம் பயம் வந்து மக்கள் கிட்டே இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கையை சுத்தம் பண்ணுறது மற்றபடி சோப் போட்டு கை கழுவிக்கிறது சுற்றுப்புறங்களை வந்து சுகாதாரமாக வைக்கிறனால மக்கள் வந்து ஒரு நல்ல நிலமைக்கி போகலாம் அப்படிங்குற அந்த சூழ்நிலைதான் கோவிட் டைமில் என்னத்தை தின்னால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு கோவிட் நைன்டின் அப்படினு நம்மளுக்கு நிறைய மக்களுக்கு வந்து அது பாடம் கற்பித்து கொடுத்தாலும் என்ன இந்தமாதிரி இறப்பினால வந்து சில சக மனிதர்களையும் நம்ம வந்து இறக்க இழக்க வேண்டிய சூழ்நில வந்து நடக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தத்தை கொஞ்சம் கொடுத்துச்சு அதையும் மீறி கோவிட்டில் இருந்து நம்ம அரசாங்கமும் சரி தூய்மைப் பணியார்களும் சரி நம்மளை வந்து இந்த கோவிட் நைன்டினில் இருந்து நல்ல பாதுகாத்து வந்திருக்காங்கனே சொல்லலாம் மற்றபடி எந்த விதமான கோவிட் நைன்டின்லேயும் இப்பெலாம் வர்ற அந்த தொற்று வியாதிகள் வந்து நம்ம அரசாங்கமும் சுகாதாரத்துறையும் வந்து டாக்டர்ஸ் அந்த செவிலியர்கள் இவங்கள்லாம் தான் அப்புறம் தூய்மைப் பணியாளர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து நம்மளை வந்து நல்ல விதமாகவே பாதுகாத்துகிட்டு வந்திருக்குறாங்கங்குறது தான் நிதர்சனமான உண்மை